ஹலோ கொரியர் பாயாப்பா நான் தான் கோ க்யூ அண்ட் க்யூ பார்மஸியில் ஒரு சில மருந்துகளை ஆட்ரு பண்ணியிருந்தேன் அது எப்போ என் கைக்கு வரும்னு சொல்ல முடியுமாப்பா வீட்டில் இருக்க என் தாத்தாவுக்கும் மருந்து ஆட்ரு போட்டேன்ப்பா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஒரு நாள் மாத்திர போடலைன்னா கூட அவருக்கு சரி வராது அதனால் எனக்கு கொஞ்சம் என் ஆடரோட நிலையை சொல்ல முடியுமா ஆட்ரு ஐடியா இதோ சொல்றேம்ப்பா எட்டு மூணு மூணு எட்டு ஆறு ஆறு ஒன்பது ரெண்டு என் பேர் கௌரி ஆமாம்ப்பா நேற்று நைட்டு போட்டது தான் என் ஏரியாவுக்கு வர மதியம் ஆகுமாப்பா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து கொடுப்பா நான் ஊருக்கு போகணும் ஓகேப்பா நன்றிப்பா